ஆ சொல்லுங்கள் சார் யார் வேணும் ஆ குட் மார்னிங் சார் சொல்லுங்கள் சார் ம் சொல்லுங்கள் சார் என்ன விஷயம் ஓ அப்படியா சார்

ஃபை டேஸ்ஸா சார் என்ன ரீசன் சார் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை ஓகே சார் எங்கே சார் இருக்காங்க எவ்வளோ தூரம் எதுக்கு ஃபை ஐந்து நாள் கேட்கிறீங்க ஓகே சார் இப்போ தான் சார் எங்களுக்கு வந்து எக்ஸாம் டேட் வந்துருக்கு நாங்கள் இப்போ ரிவிஸன் வச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த டைமில் அஞ்சு நாள் லீவு தர முடியாது சார் சார் நான் வந்து என்னால் முடிந்தது மூன்று நாள் தான் சார் லீவ் தர முடியும் அதுக்கு மேலே அதிகமாக உங்களுக்கு லீவ் வேணும்னா நீங்கள் வந்து அட்மின் ஆஃபீஸ்ஸில் தான் சார் கேட்கணும் ம் ம் சார் நான் சொல்கிறது உங்களுக்கு புரி சொல்லுங்கள் சார் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா சார் இப்போ தான் எக்ஸாம் போயிட்டுருக்குது ரிவிஷன் வச்சுக்கிட்ருக்கோம் மார்க் கம்மியாக இருக்குதுனு சொல்லிகிட்டு நீங்கள் எங்கள்கிட்ட ரிட்டன் கொஸ்டின் கேட்கக்கூடாது சார் நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஓகே சார் நான் கிளாஸ் சாரா மூன்று நாள் லீவ் தரேன் அதுக்கு மேலனா அட்மின் ஆஃபீஸ்ஸில் பேசிக்கோங்க முடிந்த அளவுக்கு மூன்று நாள்க்குள்ளே வரத்துக்கு ட்ரை பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ சார் தேங்க் யூ சார்